மாடு வீட்டாண்ட தான் இருக்குது அந்த மாட்டுக்கு ஆரோக்கியமாக தான் புல்லு போட்டு வளர்த்திட்டு வரோங்க அதுலேருந்து எதுவும் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து மாடை வெச்சிக்கணும் அந்த மாட்டுக்கு வந்து ஒ ஒரு கொட்டாய் கட்டி அதில் தான் அது மாடை வெக்கணும் ஏன்னால் அதில் வந்து க தனிப்பட்ட முறையில் வெச்சோமுனா அதுக்கு வந்து நிறையா பூச்சிங்க அது இதுன் வந்து உட்காரும் அதுலேருந்து நமக்கு பாதிக்கக்கூடிய மாதிரி எதாவது ஈங்க அது மாதிரி எல்லாம் வந்து உக்காந்துச்சுனா எதாவது எஃபெக்ட் வரும் நமக்கு தனிப்பட்ட முறையில் மாட்டுங்களுக்குப் பாதுகாப்பு கொடுத்திட்டே இருந்தோனால் நமக்கு எந்த நோயும் அதுலேருந்து வண்டா வராது அப்படியே நோய் தெரிஞ்சதுனா கூட நம்ம ஹாஸ்ப்பிட்டல் போய்விட்டு அது கரெக்ட் பண்ணிக்கலானு வச்சிக்கோங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் மாட்டுக்குப் பாதுகாப்பு கொடுக்குணும் நமக்கும் அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்தா நமக்கு எந்த நோயுமே வராது அதுலேருந்து அது தடுப்பூசி எல்லாம் பார்த்து போட்டுக்கலாம் அப்போ அவர் டாக்டர்கிட்ட சொல்லி நமக்கும் எந்த நோயும் வராது மாட்டுங்களுக்கு வந்து இந்த மழை காலத்தில் கொஞ்சம் உசாராக நம்ம பார்த்துக்குணும் புல்லு போடுறதுல இருந்து எல்லாமே ஏன்னா மழைலே நனைய விடாத பார்த்துக்குணும் மாடை அது மாதிரி எல்லாம் நல்லா பார்த்துக்குனா மாட்டுக்கு எந்த நோயுமே வராது அது மட்டும் தான் அதுக்கு எஃபக்ட்டு வெயிலில் கட்டக் கூடாது உள்ளாவே வச்சு பாட்த்துக்குணும் காலையில் சாயந்தரம் மாட்டுக்கு எல்லாமே சுத்தப்படுத்தி வெச்சிக்கணும் அது எல்லாமே அப்படி பண்ணிக்கின்னு போனால் எந்த நோயும் தடுப்பூசி எல்லாம் போட்ட அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் நமக்கும் எந்த எஃபெக்ட்டும் வராது